எங்கள் வீட்டில் பூஞ்செடி இருக்குது ங்க நல்லா பராமரிப்பு பண்ணுவோம் அதில் வந்து நல்லா பூ பூக்கும் பூ பூத்து நான் எங்களுக்கு ஒருத்தருக்கே சரியா இருக்குங்க இருந்தாலும் யாராலும் இப்படி உறவினர்கள் வந்தாங்கன்னால் பார்த்தா அப்டேயே பூ இப்படி பூக்குது எனக்கு ஒரு இதில் ஒரு கன்று எடுத்துக்கொடு அப்படிம்பாங்க இல்னைனா பதியம் போட்டுங்க அது மண்ணு போட்டு அந்த செடியை வளச்சு வச்சு மண்ணுக்குள்ளே அது வேராக புடிச்சு வரையில் அது மறுபடியும் வந்தாங்கன்னால் அவங்களுக்கு அதை எடுத்து கொடுப்பேங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் செடி இந்த மாதிரி தக்காளி நாற்று இதெல்லாம் போட்டு நம்ம எங்களுக்கு போக வேற யாரெங்காளு வந்தாங்கன்னால் ஒரு ஒருதங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் எங்களுக்கு போக கொடுப்போம் எல்லாமே இது பார்ப்போம் விதை காய வச்சு எடுத்து வச்சுக்குவோங்க மறுபடியும் வேணுங்கிறப்போ வந்துங்க நாங்கள் அது ப போட்டுக்குவோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி எல்லாம் ஒரு உரங்கள் போட்டு தண்ணி வச்சு அது பண்ணி அந்தமாதிரி நாங்கள் செய்வோம் நாங்கள் வீ எங்கள் தோட்டத்து காய்கறியே நாங்கள் பறிச்சி சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் அது எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வச்சு பராமரிப்பு பண்ணுறோங்க எல்லாமே சீசனப்போ நாங்கள் அதை காய் எல்லாம் சீசனப்போ மறுபடியும் போட்டு பதியம் பண்ணி காய் பறிச்சிக்குவோம் பறிச்சு சமைச்சு சாப்பிடுவோம்